ஊரடங்கு காலங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வெளிய போக முடியாம அப்புறோம் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் ஒரு கடைக்கு போக முடியாது ஹாஸ்பிடல் போக முடியாது எங்கே பார்த்தாலும் போலீஸ் பிடிச்சிட்டே இருந்தாங்க அப்புறோம் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஆனால் கோவிட் நைன்டீன் வந்து ரொம்ப சிவியராக பரவிக்கிட்டு இருந்ததுனால் தான் ஊரடங்கு போட்டாங்க அப்படி இல்லைனா ஊரடங்கு எல்லாம் எப்போயுமே போட்டுருக்கவே மாட்டாங்க ஊரடங்கு போட்டனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இருந்தாலும் கஷ்டமாக இருந்துச்சு ஊரடங்கு இல்லைனா மக்கள் வந்து எப்போயுமே வெளிய அங்கேயும் இங்கேயும் போயிகிட்டே தான் இருப்பாங்க அப்படி இருக்கிறனால தான் கோவிட் நைன்டீன்ல வந்து ரொம்ப ரொம்ப பரவிச்சி ஊரடங்கு போட்டக்கப்புறமும் கோவிட் நைன்டீன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படி இருந்தாலும் மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப இறந்துட்ருந்தாங்க ஊரடங்கு போட்டனால் ஹாஸ்பிடல் போக முடில்ல ஒரு கோவிலுக்கு போகமுடில்ல எங்கேயுமே போக முடில்ல அப்புறோம் நியூஸ் சேனலில் வந்து பாலிமர் நியூஸ் ஜே அப்புறோம் சன் நியூஸ் இந்தமாதிரி நியூஸ்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரப்ளமாக இந்த கோவிட் நைன்டீன் பற்றி தான் போயிட்டுருந்துச்சி ஏகப்பட்ட மக்கள் வந்து இப்போ வந்து இறந்துருக்காங்க சும்மா காய்ச்சலுன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிடல் போனாலே அவங்களுக்கு வந்து உடம்ப சரியில்லாம உயிரிழப்பில் தான் கொண்டு வந்து முடியுது அதனால் ஊரடங்கு காலங்களில் வந்து ஊரடங்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்துச்சு ரொம்ப மோசமால்லாம் இல்லை அதனால் ஊரடங்கும்போது நாங்கள் வந்து வெளியேல்லாம் எங்கேயுமே போக மாட்டோம் காய்கறி எல்லாம் கொண்டு வந்தாலும் அதில் வந்து மஞ்சள்தூள் போட்டு தண்ணியில ஊற வச்சு அப்பறம்தான் வெஜிடபிள்செல்லாம் கட் பண்ணி சாப்பிடோம் அந்தமாதிரி ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்க வேண்டியதாக இருந்துச்சு ஊரடங்கு காலங்களில் ஆனால் இப்போ இருக்கிற இதில் வந்து அந்த மாதிரி இல்லை இப்போ திரும்பியும் ஊரடங்கு வர மாதிரி சொல்லுறாங்க சீனாவில ஃப்ளூயிஸ் ஃபீவர்ன்னு சொல்லிடு ஒன்று வந்துட்டுருக்காமா அதனால் திரும்பியும் ஊரடங்கு வருன்னு சொல்றா